என்னை பற்றி சொல்லணுன்னால் நான் ரொம்ப மிடில் க்ளாஸ் பையன்தான் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன்தான் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் படித்ததே இல்லை மிடில் மிடில் க்ளாஸ் பையன்தான் எல்கேஜி யூகேஜினாலே நம்ம என்னென்னே தெரியாது என்ன பால்வாடியில் போய் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் சேர்ந்துருந்தேன் சேர்ந்து அங்கே ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வயது ஆறு வயது வரைக்கும் பால்வாடியிலேதான் நான் படிச்சுருந்தேன் அதுக்கப்புறந்தான் உள்ளூரில்தான் ஒரு ஸ்கூலிருந்ச்சி கவுர்மெண்ட்டு ஸ்கூல் கவுர்மெண்ட் ஸ்கூலு அங்கே படித்தேன் ஒன்றிலேருந்து அஞ்சு வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லா பசங்களும் என் கூட படிக்கிற பசங்களெல்லாம் கூட சின்ன வயிசில் விளாண்ட பசங்களெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பாங்க எல்கேஜி யூகேஜி ஃப்ரீகேஜின்னு எல்லாமே நான் மட்டும் சும்மா பேக் போட்டு இப்போ பேகெல்லாம் கிடையாது சும்மா கூடைப்பை இருக்கில்ல கூடைப் பையைதான் கொண்டு போகணும் ரெண்டு நோட்டு ரெண்டு புக்கு பேனா பென்சில் வச்சு கொண்டு போவோம் போய்விட்டு ஸ்கூல் லைஃப் எனக்கு அப்படிதான் இருந்துச்சி வேறு எதுவுமே கிடையாது என் ஸ்கூல் லைஃப்பில் எல்லாேரும் மாதிரியும் நானெல்லாம் இல்லை அதனால் ஸ்கூலுக்கு போய்விட்டு இருந்து படிக்கணும் எழுதணும் ஒன்றுமே பண்ண மாட்டேன் தூங்கி அழுதுக்கிட்டே அப்படியே ஒன்று ரெண்டெல்லாம் அப்படி போய்விட்டு அப்புறம் ஃபோர்த் ரேங்க் ஃபிஃப்த் ரேங்க் வந்தொன்னே எனக்கே தெரிஞ்சுட்டு நம்ம இப்படிதான் அப்படின்ட்டு நம்ம வந்து ஓல்டு ஃபேம்லி தான் நம்ம அதனால் எதுவும் பண்ண முடியாது நம்மளால் எதுவும் மேலேல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணிவிட்டு சரி அப்படின்ட்டு நானும் அப்படியே பெட்ராக நம்மளுக்கு இதுதான் பெட்ரு அப்படின்னு நம்மளுக்கே தோணிவிட்டு அதனால் அப்படியே அதில்தான் படித்து வளர்ந்தேன் அஞ்சு வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் ஆறிலருந்து ட்வல்த் வரைக்கும் ஹாஸ்டல் படித்தேன் ஹாஸ்டல் ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப அழுதேன் ஹாஸ்டல்ல்லாம் வேண்டாம்மா வேண்டாம்மான்னு சொல்லி அழுதேன் என்னை வந்து ஹாஸ்டலில் வந்து ஃபஸ்ட் நாளே டீசி தான் கொடுத்தோம் இருந்தாலும் உடனே அவங்க இருக்க சொல்லிவிட்டாங்க உடனே அவங்க எங்கள் அம்மாவும் விட்டு போய்விட்டாங்க சாத்தாங்குளம் கூந்தங்குளம் பக்கத்தில் நான் படித்தேன் ஆறிலருந்து ட்வல்த்து வரைக்கும் அங்கேதான் ஹாஸ்டலில்தான் அனாதை ஆஸிரமம் மாதிரி இருக்கும் சாப்பாடெல்லாம் சாப்பிடவே முடியாது அப்போ ஏன் நாக்கில் வைக்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் சாப்பாடு வந்து நான் அப்புறம் அட்ஜஸ் பண்ணிதான் படித்தேன் ஆறுனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னால் என் ஃப்ரெண்ட்ஸுகள் கூட படிக்கிறவைங்க எல்லா பசங்களுக்கும் அம்மா அப்பா சண்டே சாட்டர்டே எஸ்டர்டே இந்தமாதிரி எல்லா டையத்துலேயும் அவங்க அம்மா அப்பா வருவாங்க சமைத்து சிக்கன் மட்டன் பீஃப்பு அது இதுன்னு எல்லாம் சா சமைத்து கொண்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லும் பார்த்துட்டு அங்கெல்லாம் எங்கேன்னா பெருமாள் சிலை நாகர்கோயில் பக்கத்தில் இருக்குது அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய்விட்டு அப்படி ஜாலியாக வருவாங்க நான் மட்டும் சுவுத்தையே பார்த்துட்ருப்பேன் எங்கள் அம்மா வருமா வருமான்ட்டு எனக்கு யாருமே வரமாட்டாங்க அந்த சமயம்தான் எனக்கு ஒன்று தோணுச்சு நம்மளெல்லாம் யாரும் பார்க்க வரமாட்டாங்க நம்ம அனாதை ஆஸ்ரமத்தில்தான் அப்படின்னு புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கும் ரொம்ப வீட்டு நினப்பா ஆனோன்னேதான் ஒரு டைம் நான் வீ எ ஹாஸ்டலில் இருந்து சாயந்தரமே ஏறி குதித்து ஓடிவிட்டேன் எனக்கும் வீட்டு நினப்பு இருக்கும்லே அதனால் எல்லாேரையும் பார்க்க வராங்க நம்மளுக்கும் யாருமே பார்க்க வரமாட்டாங்க்காங்கன்னுட்டு அதனால் ஏறி குதித்து ஓடிவிட்டேன் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸே தெரில நின்று எதுவுமே தெரில பஸ் ஸ்டாண்ட்டில் போய் நிற்கேன் ஒரு பஸ் வந்துச்சி சும்மா ஏறினேன் ஏறி திருநெல்வேலின்னு டிக்கெட் எடுத்தேன் ஆனால் தெரியும் என்ன திருநெல்வேலிக்கு அடுத்துதான் நம்ம ஊர் இருக்குது அப்படின்ட்டு அதனால் திருநெல்வேலி டிக்கெட் எடுத்துகிட்டு திருநெல்வேலியில் இருந்து அதுக்கப்புறம் எந்த பஸ் ஏறணும் அப்படின்னு தெரியமாட்டேக்கு சும்மா மொட்டையாக பாபநாசம்னு இருந்துச்சி பாபநாசம்னு ஏறிவிட்டேன் அதுலேயுமே ரெண்டு மூ ரெண்டு பஸ் ஏறணும் அதுக்கடுத்துமே பாபநாசம்னு ஏறினோன்ன பஸ்ஸு கிளம்பிட்டு பஸ் வேகமாக போகும்போது நான்தான் துள்ளி ஏறினேன் மண்டைல்லாம் இடித்து அப்புறம் கண்ட்ரக்ட்காரங்கள் சத்தம் போட்டாங்க என்ன தம்பி இப்படி ஓடி வர டயரில் விலுந்தா என்ன ஆகிறது நாங்கள்தான் போலீஸ் கேஸ்ன்னு அலையணும் அப்படி இப்படின்னு பேசினாங்க ரொம்ப சத்தம் போட்டாங்க அப்புறம் சாரிண்ணா தெ தெரியாமல் ஏறிவிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி டிக்கெட் எடு மேலையப்பாளையத்துக்கு டிக்கெட் எடுத் மேலையப்பாளையத்துல இறங்கி எட்டு மணிக்குதான் எங்கள் ஊர் பஸ்ஸே வந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனோன்னே வந்தோன்னே எப்போதுப்பா வந்தேன்னு கூட எங்கள் மம்மி கேட்கல ரொம்ப திட்டினாங்க வைச்சாங்க ஏன் வந்த உன்னால் இருக்க முடியலையா வைக்க முடியலையா அப்படி இப்படின்ட்டு எனக்கும் தோணும்லே வீட்டு நினப்புலாம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் இருந்துவிட்டு மூணாம் நாள் கிளம்பிட்டேன் திரும்பியும் ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் எங் அங்கே வாடன் ரொம்ப சத்தம் போட்டு அம்மா அப்பா போனோன்னே அடிக்காங்க போவேயா போவேயா அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சி ஸ்கூல் லைஃப் வந்து அப்புறம் ஏழு எட்டு அப்படியே பழகிட்டு எட்டாம் வகுப்பில்தான் சுயமாக வீட்டுக்கு விட்டாங்க லெட்ரு எழுதவும் வீட்டுக்கு போகணுன்னாலே லவ் லெட்டர் மாதிரி ஒன்று எழுதி கொடுத்துட்டுதான் அங்கிருந்தே கிளம்புவோம் கிளம்பிதான் எங்கள் வீட்டுக்கே வருவோம் அப்படி இருந்துச்சி அப்படி எட்டு ஃப்ளோர் இருந்துச்சி அப்புறம் நைன்த்து டென்த்து நைன்த் எனக்கு டென்த்துலேயே கொரோனா வந்துட்டு கொரோனா வந்தோன்னே அவ்வளோ ஜாலி என்ன எப்போவும் மார்ச்சி எக்ஸ் மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்டிங் ஆகப்போது கொரோனா வந்துட்டு அடுத்த வாரன்னால் இந்த வாரமே எனக்கு கொரோனா வந்துட்டு உடனே எக்ஸாமு அவ்வளோ படித்து வச்சுருந்தேன் தெரியுமா நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அப்படி ஒன்றுமே இல்லை கொரோனா வந்தோன்னே எல்லாம் ஜாலி வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் மார்க் எப்படி வரப்பப்போகுது அப்படின்னு நினச்சோம் கொரோனா தேர்ச்சின்னு வந்தால் எங்கேயுமே படிக்க முடியாது எதுவும் வேலைக்கு போகணுன்னா கூட நம்மளை தேர்ச்சி அப்படின்னுதான் நம்மளை சொல்லுவாங்க அப்படின்னால இந்தளவாக எங்களுக்கு காலாண்டு அரையாண்டு ரெண்டு தேர்வு எழுதிருப்போம்ல அதை வச்சு ஒரு மார்க்கு போட்டாங்க என்னமோ இரநூத்தம்பது மார்க்கு வந்துச்சு லெவல்த்தில் சயின்ஸ் க்ரூப் எடுத்து படித்தேன் சயின்ஸ் எடுத்து ஏன்னால் சயின்ஸ் பிடிக்குமா படம் வரைகிறனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரைவேன் அதனால் அண்ணன் வந்து சொன்னாங்க நீ சயின்ஸெல்லாம் படிச்சுக்கிட மாட்டே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் க்ரிஸ்டி எடுத்தேன் க்ரிஸ்டி அப்படின்னா லா போயிடலாம் க்ரிமினல் லாயர் அதை எடுத்து படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் லெவல்த்து சேர்ந்தேன் லெவல்த்து ரெண்டு மாதம் என்னமோ போனேன்னு நினைக்கேன் அதுக்கப்புறம் திரும்பியும் ரெண்டாவது டோஸ் பரவிவிட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னமாதிரி சொல்லிட்டாங்க கொரோனா அதுக்கப்புறம் திரும்பியும் கொரோனா லெவல்த்தும் போயிடும் அப்படின்னு தோணிவிட்டு அதனால் லெவல்த்தும் படிக்கவே இல்லை தேர்ச்சி அதாவது தேர்ச்சின்னு வந்துட்டு லெவல்த்து லீவ் டைம் நல்லா குளம் அப்படி இப்படின்னு பயல்களோடு நம்ம சுற்றுவோம் நுங்கு வெட்ட சனி ஞாயிறு ஆகிட்ன்னாலே போதும் பயல்களோடு சேர்ந்துட்டு சமையல் அப்படி இப்படின்னு நான் ஒரு என்ஜாயாகதான் இருக்கும் அந்த டைம் அதெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா பசங்களோடு அங்கேதான் நிற்பேன் மயிலாடும் பாறை ஆறின்ருக்கு அந்த ஆற்றுக்கு போய்விட்டு சமைப்போம் கறி பி பிரியாணி பொரித்த கறி இந்தமாதிரி எல்லாமே இரு அங்கே ஒவ்வொருத்தவன் ஒருமாதிரி சொல்வாங்க தண்ணி எடுத்தமாதிரி தண்ணி அப்புறம் அரிசி அரிசியை அப்புறம் கழுவி அரிசி கறி கழுவியாச்சி நெக்ஸ்ட்டு முட்டை வேக வைக்க போகிறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் சின்ன சின்ன பசங்களாக அப்படி இப்படின்னு இருப்போம் அந்த லைஃபைல்லாம் மறக்க முடியாத மூமண்ட்டு தான் அப்படியே இருந்தோம் இப்போதான் வளர வளர எங்கேயுமே அவுங்கவங்க பாட்டில் இருக்காங்க வேலை படிப்பு அந்தமாதிரி ஆகிட்டாங்க பசங்கள் ஃபுல்லும் அப்புறம் ட்வல்த்து வந்தோம் ட்வல்த்து வந்தோன்னே எனக்கே தெரில ஃபஸ்ட்டு சேரும்போது அவ்வளோ பிடிக் பிடிக்கவே இல்லை ட்வல்த்து அந்த லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணிணேன் ஏன் ஒரு ஏழு வருஷம் ஒரே ஸ்கூலில் படித்தனால அந் ஸ்கூலை என்றைக்கும் விட்டுக்கொடுக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏழு வருஷம் அங்கேயே குப்பை கொட்டி இருக்கேன் அதனால் எனக்கு அந்த ஸ்கூலை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இப்பவும் கூட நான் அந்த காலேஜில் படிக்கிறேன்லே எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக்கில் படிக்கேன் எதுவும் வாங்க எதுவும் போக சொல்லுவாங்களே மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ் நம்பரு அதை வாங்கும்போது போவேன் ஸ்கூலெல்லாம் போய்விட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லும் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அதனால் அப்படியே வருவேன் பக்கத்தில்தான் அக்கா வீடு இருக்குது அங்கே ஸ்டே பண்ணிட்டு ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்டலெல்லாம் பார்த்துட்டு அண்ணாச்சி இருப்பாங்க வாடனிருப்பாங்க அவங்ககிட்டலாம் பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வருவேன் அதெல்லாம் மறக்க முடியாத மொமெண்ட்டு தான் ட்வல்த்து வந்து அப்போ ஸ்ட்ரிட்டே கிடையாது நாங்கள்தான் வைக்கிற சட்டம் எல்லாமே அப்பெல்லாம் நாங்கள்தான் ஆடே ஆறு ஆறுலருந்து டென்த்தெல்லாம் படிக்கும்போது வந்து அவங்கதான் சமை ட்வல்த்து பசங்கள்தான் சமையல் பரிமாறுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு மட்டும் முட்டை ரெண்டு முட்டை கறின்னால் வைக்கும்போது புதன் கெழம கறியெல்லாம் போடுவாங்களே எங்களுக்குன்னால் சும்மா சால்ன்னா மாதிரி ஊற்றிடுவாங்க அவங்களுக்கு கறியெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்களா அதனால் ட்வல்த்து படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சி நாங்களே பரிமாறுவோம் நாங்கள்தான் வைப்போம் எல்லாமே எங்கள் கண்ட்ரோல் தான் அப்டின்ருப்போம் இங்கே இங்கே காலைலெல்லாம் எட்டு மணிக்குதான் எழுந்திரிப்போம் ஒம்பது மணிக்கு ஒம்போதரைக்கு ஸ்கூல்ன்னால் எட்டு மணிக்குதான் எழுந்திரிப்போம் அதுக்கப்புறம் மோட்ரு போட்டு குளிப்போம் ஆறாவது படிக்கும் போதெல்லாம் அந்தமாதிரில்லாம் கிடையாது அவங்க எப் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும் அது அப் அப்படிதான் இருந்துச்சு நாங்களாம் ட்வல்த்து படிக்கும்போது ட்வல்த்து படிக்கும்போது நாங்கள் எட்டு மணிக்கு எழுந்திரிப்போம் அப்புறந்தான் மோட்ரை போட்டு குளிப்போம் குளிச்சுட்டுதான் கிளம்புவோம் சட் எட் நாங்கள் வந்தப்போ நாங்கள் வந்தப்போ குளிச்சுட்டு வந்தப்புறந்தான் சாப்பாடே அவங்களுக்கு அடுத்துதான் அதுக்கு இடையில சாப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது சாப்பாடு நாங்கள்தான் வைப்போம் சட்னி வைப்போம் சின்ன பிள்ளைங்களுக்குன்னால் கொஞ்சம் கொஞ்சோண்டு வைப்போம் நான் வைச்சா கொஞ்சம் வைப்பேன் ஏன்னால் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம நினச்சி பார்க்கணும்ல நம்ம நம்ம இருந்த லைஃப்பையும் நம்ம இருந்த மாரி அவங்களையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன் எங்கள் செட்டு பையனுவோயெல்லாம் அப்படிதான் இருந்தோம் கொஞ்சம் பேர் சில பேர் வந்து நம்ம எப்படி இருந்தோம் அதே மாரிதான் அவனுங்களையும் இருக்கணும் அப்படின்னு அவனுவோ சொல்லுவானோ அந்த எண்ணம் எனக்கெல்லாம் கிடையவே கிடையாது சுத்தமாக ஏன்னால் நம்ம அப்படி கஷ்டப்பட்ருக்கோம் அவங்கள் அவங்கள அப்படி நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நம்மளும் திரும்பிடி இவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் நான் வந்து எல்லாேருக்குமே நான் வந்து சட்னி சாம்பார் வைச்சாலும் நல்லா அதிகமாகதான் வைப்பேன் சிலவங்களுக்கு அப்பா இருக்காது இல்லை அம்மா இருக்காது அந்த பயலுவெவல்லாம் இருப்பாங்க நம்ம அந்தமாதிரி கஷ்டப்படுத்த முடியுமா முடியாதில்ல அப்படி இருக்கும் நானெல்லாம் சட்னி சாம்பார் நல்லா வைப்பேன் புதன் கெழ ஆகிட்ன்னாலே லைன்னு தான் டைனிங் ஹாலை ஃபுல்லும் லைன்னு சுற்றி இருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு ச சாம்பார் சிக்கன் க்ரேவி மாதிரி வைப்போம் நாங்கள் அண்ணாச்சிகிட்ட சொல்லிடுவோம் சாயந்தரமே அண்ணாச்சி க்ரேவி மாதிரி வச்சுருங்க சாப்பிட்ற மாதிரி அப்படின்போம் அதை தொட்டுக்கிடுற மாதிரி நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்போம் நல்லா க்ரேவி மாதிரி சாப்பிடுவோம் சாயந்தரம் விளையாட போவோம் க்ரௌண்டுக்கு ஸ்கூல் க்ரௌண்டு தான் ஸ்கூல் குள்ளேயே தான் ஹாஸ்ட்டலு க்ரௌண்ட்டில் இந்த கிளியாந்தட்டுன்னு விளாடுவோம் கிளியாந்தட்டு விளையாடுவோம் கபடி கொக்கோ வாலி பாலு இந்தமாதிரிதான் விளாடுவோம் அப்புறம் சண்டேன்னால் கிணத்துக் காட்டில் புறா இருக்கில்ல புறா இந்தமாதிரிலாம் பசங்கள் எல்லாம் அடித்து திண்பாங்க புறா அடித்து நைட்டு போல் பொரித்து சாப்பிடுவானோ அதுக்கப்புறம் இந்த எலி அணில் இருக்கில்ல அணிலெல்லாம் சுட்டு திம்பானுக எ பாவம் அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா சின்ன பசங்கள் ஆறிலருந்து எட்டாம் வகுப்பு ஒம்பதாம் வகுப்பு படிப்பாங்கள்லே அந்த பசங்கள் அணிலேவே அடித்து சுட்டு சாப்பிட்ருவானுவ அண்ணாச்சியெல்லாம் சத்தம்தான் போடுவாங்க கேட்கயே மாட்டானுக அப்படி இருந்துச்சி ஸ்கூல் லைஃப்பு அதனால் மறக்க முடியாத மூமண்ட்டு தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தெரியுமா அதில் அதுக்கப்புறம் பன்னெண்டு முடிகிற போகிற ஸ்டேஜி வந்துட்டு எக்ஸாமு உழுந்து உழுந்து உழுந்து உழுந்து படிப்போம் ஏன்னால் காலைலேயும் சாயந்தரமும் ஸ்கூலில் தானே இருப்போம் அங்கங்கே பசங்கள் ஃபுல்லாக தனித்தனியாக இருந்து இருந்து படிப்போம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஃபேர்வெல் டே வைச்சோம் டீச்சர்மாரெல்லாம் கூப்பிட்டு பங்க்சன் மாரி நல்லா செலிப்ரேட் பண்ணிணோம் அப்படின் நல்லா ஜாலியாக இருந்துச்சி அந்த லைஃப்பெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்டு தான் என்றைக்குமே அப்புறம் எக்ஸாம் வந்துவிட்டனால எக்ஸாமுக்கே படிச்சுட்டு ஏன்னால் அதுதான் கடைசி வாழ்க்க அந்த ட்வல்த்து தான் எங்களை எங்கள் தீர்மானிக்கணும்னு அதுதான் சொல்லும் வேறு எதுவும் சொல்ல முடியாது அந்தளவு ட்வல்த்தில் முந்நூற்றம்பது மார்க்கு தான் எடுத்தேன் எக்கனாமிக்ஸ்ஸெல்லாம் மார்க் ரொம்ப இதுதான் கம்மி போட்டாங்க தமிழ்ல ரெண்டு தமிழ் படித்தேன் அதுலெல்லாம் எண்பது எம்பத்தஞ்சு மார்க்கெல்லாம் இருந்துச்சி நான் நல்லா குவாலிஃபிகேஷன் தான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன் முந்நூற்றம்பது மார்க் எடுத்தேன் லா காலேஜ் ட்ரை பண்ணிணேன் எஸ்சி கோட்டாவுக்கு வந்து அறுபது பர்சண்டேஜ் இருக்கணும்ன்னாங்க எனக்கு ஐம்பத்தெட்டு பர்சண்டேஜ் இருந்துச்சு அங்கங்கே பேசி பார்த்தோம் கிடைக்கல சரி பிஏ போட்டு பிஎல் போடலாம் எல்எல்பி போடலாம் அப்படின்னு நினச்சி பிஏ போட்டேன் இங்கே நாகர்க்கோயில் கோணம் வடசேரி பக்கம் பிஏ பிஏ தமிழ் போட்டேன் தமிழ் போட்டோன்னே அங்கேயும் போய் படிச் அங்கே போய் ஒரு வருஷம்தான் படித்தேன் அப்புறம் எல்லாம் சேர்ந்தேன் நல்ல காலேஜ்ஜெல்லாம் நல்லா ஜம்முனிருக்கு க்ளைமேட்டு தான் அங்கே மெயினு சீஸன் ஜம்முனிருக்கும் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலே தெரியாது அப்படி இருந்துச்சி அங்கே படிக்கும்போது அப்புறம் ஸ்கூல் பிள்ளைகள்கிட்டலாம் பேசுவேனால் ஃபோனு இங்கெல்லாம் காலேஜி போனோன்னே ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணலால்ல ஃபோன் வச்சுருந்தேன் ஸ்கூல் பிள்ளைகள்கிட்டலாம் பேசுனோம்னால் அவங்கக்குள்ள மனதை மாற்றிட்டானுவ ஊர் பசங்களையும் பேசுவோம் ஊர் பசங்களையும் சொல்லுவானுக என்னாட ஏழு வருஷம் எட் ஒம்பது வருஷம் ஹாஸ்டல்லேயே படிச்சுருக்க திரும்பயும் ஹாஸ்டலில் போய் சேர்த்தியே அப்படி இப்படின்னு சொன்னானுக எனக்கு எங்கள் அண்ணன் ஹாஸ்டலில் படிச்சுக்கோ ஊரெல்லாம் வேண்டாம் ஊரில் பசங்கள் சரி இல்லை கெடுத்துடுவாங்க பீடி சரக்கு கஞ்சா அந்தமாதிரி பழக்கம் இருக்குது நீயெல்லாம் வராதே அப்படின்னாங்க நான் அங்கே ஒவ்வொரு செமஸ்டர் ஃபுல்லும் படித்தேன் ஒரு செமஸ்டரில் ரெண்டு அரியர் போட்டேன் நாலு பாஸ்ஸு காலேஜ் நல்லா பிடிச்சிருந்துச்சி எல்லாமே ஆனால் ரொம்ப ஊரை மிஸ் பண்ணிணேன் ஏன்னால் சின்ன வயசில் இருந்தே ஹாஸ்டலுங்கும்போது திரும்புயும் நம்ம ஹாஸ்டலில் படிக்க சொன்னால் நீங்கள் இப்போ நம்மளால் படிக்க முடியுமா அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆகிட்டு சரி இதுக்கப்புறம் ஹாஸ்டலில் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுக்கு ஓடி வந்துவிட்டேன் ஆர்ட்ஸ் காலேஜ்ஜில் இருந்து நான் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அடித்தான் ரொம்ப சத்தம் போட்டான் நான் ஒத்த காலில் நின்றுட்டோம்ல போகவே மாட்டேன் எனக்கு அங்கெல்லாம் பிடிக்காது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துவிட்டேன் வீட்லேயே சாதித்து இருந்துவிட்டேன் அதுக்கப்புறந்தான் எங்கள் அண்ணன் உன் இஷ்டம் இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது வைக்கக்கூடாது எதுவும் தர மாட்டேன் வைக்க மாட்டேன்னு எங்கள் அண்ணனும் சொல்லிட்டான் அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அதுக்கப்புறம் காலேஜையும் விட்டு நின்றுட்டேன் ஒரு செமஸ்ட்ரு ஃபுல்லும் போனேன் அதுக்கப்புறம் செமஸ்ட்ரு முடிஞ்சு ஒரு மாதம் போனேன்னு நினைக்கேன் பொங்கல் வரையும் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு போக பிடிக்கலை ஊர் பசங்கள் கூட நுங்கு இளநீ அந்தமாதிரி சாப்பிட்டு அவனுங்ககூட சுற்றிட்ருந்தோன்னே எனக்கு காலேஜே வெறுத்துவிட்டு அதனால் போகலை அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் ரொம்ப சத்தம் போட்டோன்னேதான் நான் வேலைக்குதான் போனேன் பழைய செல்லு தான் வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போய் புது செல்லு எடுத்தேன் பதினேழாயிரத்துக்கு வீவோ ஒய் டொண்ட்டி டூ எடுத்தேன் அதுதான் என் வாழ்க்கைய ஒழைச்சி சம்பாதித்தது என் ப்ராபர்ட்டின்னால் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு இருக்கிறது வேலை செஞ்சு அது ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்திருந்தேன் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் செல்லை எடுத்து முடிஞ்சோன்னே இங்கே காலேஜ் ரெண்டாவது இயர் ஆரம்பிச்சுட்டு டிசி வாங்க போனேன் அவங்க கூட சொன்னாங்க காலேஜில் தம்பி படிப்பா அப்படின்னாங்க படி நீ செகண்ட் செமஸ்டர் செக்கண்ட் இயர் ஆகிர்லாம் செகண்ட் செமஸ்டரில் மட்டும் இது மெடிக்கல் சர்டிவிக்கேட் தந்துவிட்டு நீ சேர்ந்துக்கோ அப்படின்னாங்க இல்லைண்ணா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒற்றைக் காலில் நின்று டிசி வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அங்கே எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக்கில் தான் திரும்பி போட்டேன் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு ட்ரை பண்ணிணேன் அது வந்து கிடைக்கல சயின்ஸ் க்ரூப் இருக்கணுன்னாங்க நான் க்ரிஸ்டி தான் எடுத்ததுனால் எனக்கு கிடைக்கல அப்புறம் எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக்கில் தான் படிக்கேன் ஃபஸ்ட் இயர் படித்தேன் வந்த புதுசில் ரொம்ப ஸ்ட்ரிட்டு இன் பண்ணணும் அது அப்படி இப்படின்னாங்க மொதல் செமஸ்ட்ரே எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சி படிக்கணும் படித்து எழுதணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு ஆகிருச்சி ஏன் காலேஜி வாரோன்னே தெரியாது கட் அடிச்சுட்டு போகணுன்னு அப்படின்னு தோணும் நானெல்லாம் இருக்கும்போது கட் அடிச்சுட்டு போனால் வீட்டுக்கு ஃபோன் சொல்லிடுவாங்க அப்படி இப்படி உங்கள் பையன் இன்றைக்கு போய்விட்டான் அப்படின்ருவாங்க அப்புறம் இதாக இருந்துச்சி அதுக்கப்புறந்தான் அப்புறம் எக்ஸாம் டைம் வந்தோன்னே ஒன்றும் தெரில ஃபஸ்ட் செமஸ்ட்ரிலே எக்ஸாம் வந்துட்டு பழையபடி உழுந்து உழுந்து படித்து பாஸ் ஆகிரணும் அரியரெல்லாம் போட்டால் நம்மளால் க்ளியரெல்லாம் பண்ண முடியாது மேமே சொல்லுவாங்க ஃபிசிக்ஸெல்லாம் அரியர் போட்டால் ஒன்றாலல்லாம் க்ளீயர் பண்ண முடியவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னும் ஃபிசிக்ஸ்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸெல்லாம் போட்டால் சொல்லிட்டாங்க மேக்ஸெல்லாம் போட்டேன்னால் நான் அடுத்தது அடுத்த இயரில் உனக்கு எடுக்கவே உன்னை விடமாட்டேன் என்னானாலும் ஒ தலைக்கீழே தண்ணி குடித்தாலும் உன்ன விடமாட்டேன் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே அப்படி நின்று உட்காந்து உட்காந்து நைட்டு படிப்பேன் பத்து பதினொரு மணி வரை உட்காந்து படிப்பேன் படித்து அதனால் ஃபஸ்ட் செமஸ்ட்ரெல்லாம் ஆல் க்ளீயர் ஆகிட்டேன் ஆல் க்ளீயர் ஆனோன்னே செகண்ட் செமஸ்ட்ரு ஒரே டூரு ஃபங்க்சன் அப்படி இப்படின்னுலாம் நிறைய இருந்துதோன்னே நல்லா இருந்துச்சி ஜாலியாக இருந்துச்சி செகண்ட் செமஸ்ட்ரு ஒரே விளையாட்டு போட்டி அப்படி இப்படின்னு டான்ஸ்ஸு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமு அப்படி நிறையா இருந்துச்சா அதனால் ஜாலியாக இருந்துச்சி காலேஜ் லைஃப்பு அதுக்கப்புறந்தான் எனக்கு காலேஜை ரொம்ப பிடிச்சிச்சி இங்கே வந்து எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் வந்து ஏன்னால் செகண்ட் செமஸ்டர் வந்து சாட் செமஸ்ட்ரு ஐம்பது நாள்தான் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறம்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சி ரெண்டே தியரி தான் மிச்சம் நா அஞ் ஆறு லேபு அப்படிங்கிறம்போது நல்லா இருந்துச்சி அப்படியே நல்லா காலேஜ் லைஃப் போய்விட்டு ஒரு வழியா இப்போது செகண்ட் இயர் வந்து உட்காந்துருக்கோம் ட்ரிபிள் இ நடத்துகிறது ஒன்றுமே புரியமாட்டங்குது எப்படியோ என்னமோ வாரோம் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு உட்காந்து மக் அப் தான் பண்ண வேண்டிய நடத்துகிறது புரியுது பட்யிருந்தாலும் கவனிக்க சிந்தனைதான் எங்கள் கிட்டே இல்லை படித்து எங்கிட்டாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னாலுமே இங்கே வேறு காலேஜ் வந்தாலுமே வீட்டுக்கு போய்விட்டு போய் ஒர்க்கு தான் எனி டைம் ஒர்க்கு வேலைக்கு போகணும் காலேஜி பீஸ் கட்டணும் அப்படின்னு நிறைய இதாகதான் இருக்குது சனி ஞாயிறுன்னாலே காலேஜிக்கு பீஸ் கட்டணும் அந்த எண் நினப்புதான் வரும் காலேஜிக்கு வேறு பீஸ் கட்டணும் இன்னைக்கு வேலைக்கு போகணுமே வெள்ளி கெழம ஆகிட்டுன்னாலே இது வேலைக்கு போகணும் யார்கிட்டையாட்டு வேலைக்கு கேட்கணும் அந்த மைண்ட்செட் தான் வரும் ஏன்னால் காலேஜி ஃபீஸ் கட்டணும்லே பத்தாயிரம் கட்டணும் நம்மளுக்கென்னு பசங்களோடு வெளியில் போகும்போது நம்மளுக்குன்னு கையில் காசு வேணும்லே அப்படிங்கிறம்போது எனி டைம் காசு காசு காசு பைத்தியம்தான் எப்போன்னாலும் அப்படிதான் இருந்துச்சி மைண்ட்செட் ஃபுல்லும் அப்படி வாழ்க்க போய்கிட்ருக்கு ஓரளவு இப்பவும் இப்போதைக்கு நல்லாதான் இருக்கேன் இந்த வாரமெல்லாம் வேலைக்கே போகலை அப்படியே ஓபி அடிச்சுட்டு இந்த லைஃப் கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்குது பிறவு பிற்காலத்தில் நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன்